மீன் வந்து ரொம்ப பிடிக்கும் ச பாறை மீன் சப் ம கெ கெளுத்தி வெரால் ஆல மீன் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் சிப்பி சிப்பி எல்லாமே நல்லா பிடிக்கும் அது வந்து நிறையவே ரொம்ப பிடிக்கும் மீன்கள் அது வந்து வறுவலோ இல்லை கொ கொழம்போ நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோங்க வறுவல் அப்பறம் சாப்பிடுவோங்க எல்லா மீன்கள் வந்து எல்லா மீனுமே நல்லா இருக்குது நல்லா நல்லா இருக்குது சாப்பிட்றத்துக்கும் நல்லா இருக்குது வறுவலும் செஞ்சு சாப்பிடுவோங்க இல்லைனா கொழம்பு செஞ்சு சாப்பிடுவோங்க எல்லா அன்ய எல்லா மீனுமே ஆ இது சாப்பிட்றது எல்லா சாப்ப மீனுமே எல்லா மீனுமே ரொம்ப பிடிச்சிருந்துது